சவாலுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஓவியம் வரையறத்துக்கு எங்கள் வீட்டில் அது அது ஒத்துக்கவே கிடையாது ஏதாவது ஒன்னுத்துல தான் நீ வந்து வந்து பார்க்கணும் அதனால் படிக்கிறது தான் உனக்கு முக்கியம் நீ வந்து ஓவியலாம் வரைய தேவை இல்லை படிப்பு தான் உனக்கு முக்கியன்னு சொல்லுவாங்கள் ஆனால் வீட்டுக்கு தெரியாத நான் வந்து அதை செஞ்சுன்னு தான் இருந்தேன் வரைஞ்சின்னு தான் இருப்பேன் படிப்பேன் பிளஸ் அதையும் செஞ்சினேருந்தேன் அப்போ வந்து ஒரு காம்பிடிஷனில் கலந்துகணுன்னு ஒரு ஸ்கூலில் சொல்லின்னு இருக்கும்போது என்டரன்ஸ் ஃபீஸ் கட்டுறத்துக்கு காசு கேட்டேன் வீட்டில் உன்ன நான் படிக்க தான சொன்னேன் இதை யாரு உன்னை கலந்துக்க சொன்னதுன்னு சொல்லி கேட்டாங்கள் ஆனாலும் என் ஃபிரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐம்பது ரூபாய் உதவி செய்யின்ன வோன்னே அவனும் உதவி செஞ்சான் ஆனால் அதை வரையுறதுக்கான பொருள் எதுவுமே அவனால் வாங்கி கொடுக்க முடியல ஒரே ஒரு பென்சில் வச்சிக்கின்னு நான் போய் அதில் கலந்துட்டேன் கலந்துக்குன்னு ஆனால் தேர்ட் பிரைஸ் வாங்குனேன் எனக்கு யாராவது உதவி செஞ்சு பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தா பெயிண்ட்டு ஸ்கெட்சு எதுனால் வாங்கி கொடுத்துருந்தா மேபி நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கூடவும் வாங்கி இருக்கலாம் இது தான் என்னோடைய சவால்